ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ இன்னைக்கு ஆரஞ்ச் டூ ஃபாட்டி செவன் ருப்பீஸ் இருக்குது அதே மாதிரி சப்போட்டா ஹண்ரட் அண் ஃபாட்டி ருப்பீஸ்சில் இருக்குது ஆ ஓகே தேங்ஸ்ங்க